ம் எனக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மேக்கப் மேப் மேப் பற்றி எனக்கு எதுன்னே தெரியாது ஏன்னா அந்த அளத்துக்கு நான் படிக்கலை இதுக்கூட தெரியாமல் இருந்தால் எப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏன் பாப்பாங்கிட்டயெல்லாம் கேட்டு ஒரு இடத்துக்கு நான் போகணும்ன்னா நான் யாராவது கிட்டே கேட்டு தான் சாமி போகிறேன் அந்த இடத்துக்கே எனக்கு இந்த கூகுள் மேப்பை பற்றி தெரியலை எனக்கு சொல்லி கொடுன்னு நல்லா சொல்லி கேட்டால் அவங்க தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க இப்போ வந்து நான் யார் கிட்டேயும் எதுவும் கேக்காமல் என் பாட்டுக்கு மேப்பை பார்த்துட்டே நான் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்ட்டாக போயிடுவேன் அங்கே நின்னுட்டு நான் ஃபோன் பண்ணுனேன்னா அவங்க நாங்கள் எங்கே போகிறோமோ அவங்க வந்து எங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க அதனால் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான்ங்க இருக்குது